வணக்கம் சார் நான் உங்கள் கடையில் தேன் வாங்கினேன் ஜாய் ஃபுட்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது அந்த தேன் அந்த தேன் போல் அதேப்போல் இன்னொரு ப்ரோடக்ட்டாக உங்களுடையது ஹனி அமலா வந்து இன்னும் சிறப்பாக இருந்தது அந்த அமலா வந்து மீண்டும் மீண்டும் எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கிணும் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் கிடைக்காத சூழல் வருது எனவே எனக்கு மாதம் மாதம் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ தேனும் அஞ்சு கிலோ அமலா ஹனியும் எனக்கு ரிசர்வ்வாக கொடுத்துட்டிங்கனா வாய்ப்பாக இருக்கும் அதேப்போல் அந்த மொத்தமாக நான் இவ்வளோ வாங்கிறதுனால எனக்கு ஒரு சிறப்பான தள்ளுபடி விலையாகவும் கொடுத்திங்கனாலும் ரொம்ப வாய்ப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நன்றி